சார் வாங்க சார் சொல்லுங்க சார் நம்ம கிட்ட இப்போ நிறைய விதமான அரிசியெலாம் இருக்குது சார் சீரக சம்பா இருக்குது செம்பருத்தி இருக்குது இருக்குது சாவித்ரி இருக்குது இந்தியா கேட்டு இருக்குது சார் உங்களுக்கு எந்த அரிசி சார் வேணும் சார் நீங்கள் எப்படி கடைக்கி கேட்குறீங்களா இல்லை வீட்டில் சமைக்கிற மாதிரி கேட்குறீங்களா சார் சார் இப்போ நம்ம கிட்ட சாவித்ரி இந்தியா கேட் மூணும் இருக்குது சார் இதில் வந்து இந்தியா கேட் வந்து நிறைய பேர் வாங்கிக்கிட்டிருக்காங்க சார் அதுதான் சார் பிரியாணி நல்லாயிருக்குனு சொல்லுறாங்க எல்லோருமே நீங்களும் அதை பாருங்கள் ம் ஆமாம் சார் இப்போ வந்து சாவித்ரி எடுத்தீங்க அப்படினா நீங்கள் வந்து ஒரு பதினேழு ரூபா கூட சார் இந்தியா கேட் வந்து பதினேழ் ரூபா கம்மி சார் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ரைஸ் நல்லாயிருக்கும் சார் அரிசி போட்டிங்கனால் நல்ல பொலபொலனு வரும் சார் நல்ல பிரியாணி நல்லாயிருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு சொல்லியிருக்காங்க சார் நல்லாயிருக்கு அப்படினு ஆமாம் சார் சார் இப்போ நம்ம வந்து மூட்டையாவே கொடுத்துட்லாம் சார் இப்போ பத்து கிலோ ஒன்று பதினஞ்சு கிலோ ஒன்று இருபத்தஞ்சி கிலோ இந்த மாதிரி மூணு இதில் நம்ம போடுறோம் சார் மூணு விதமாக நம்ம போட்டு கொடுக்குறோம் நம்ம மூட்டையாகவே நம்ம வந்து கொடுத்துட்லாம் சார்

ஆ சார் நம்ம டெலிவரி வந்து கொடுத்துட்ருக்கோம் சார் டெலிவெரி பார்த்திங்க அப்படினா அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து இலவசமாகவே கொடுக்குலாம் சார் இப்போ அஞ்சு கிலோமீட்டருக்கு தூரமாக இருந்தீங்க அப்படினா நம்ம வந்து வந்து சார்ஜ் பண்ணுறோம் சார் அமௌண்ட்டு எடுக்கிறோம் நம்ம கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் சார் வரிங்க ஆ ரெண்டு கிலோமீட்டர்னால் நான் வீட்டில் கொண்டு வந்து நாங்க டெலிவரி கொடுத்துருவோம் சார் அது ஒன்றும் பிரச்சினை இல்லை நீங்கள் அட்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க ஆ இப்போது வந்து ஏதாவுது அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு போங்க சார் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறப்போ நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்டை கொடுத்தா போதும் சார் சார் பத்து கிலோ பார்த்திங்க அப்படினா ஒரு கிலோ வந்து ஆயிர் ரூபாய் வருது சார் பத்து கிலோ பார்த்தீங்க அப்படினா பத்தாயர ரூபாய் வருது சார் ஆ ஆ சொல்லுங்க சார் இந்த நோட்டு இருக்குது ரிஜிஸ்ட்டர் நோட்டு இருக்குது இதில் உங்களோடய அட்ரெஸ்ஸும் உங்களோடய நம்பரெலாம் கொடுங்க சார் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறப்போ நீங்கள் எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுங்க சார் ஆ சொல்லுங்க சார் ஓகே சார் ஓகே சார் உங்கள் தொலைபேசி எண் சொல்லுங்க ஆ சரிங்க சார் நீங்கள் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நாங்கள் எங்களோடய கார்டு தரேன் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்க சார் நீங்கள் எப்போ வீட்டில் இருப்பீங்கனு சொல்லுங்க நான் உடனே டெலிவரி பண்ண சொல்லிடறேன் சார் ஆ சார் உங்களுக்கு வேறு ஏதும் அரிசி வேணும்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க சார் இந்த நம்பருக்கு சரிங்களா ஆ ஓகே சார் நன்றி சார்